ஹலோ நாங்கள் சந்தான லக்ஷ்மி பேசுகிறோங்க ஆ மூக்கனூரிலருந்துங்க ஆ ஆமாங்க ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆ அது இப்போ வேண்டாங்ண்ணா கேன்சல் பண்ணுறேங்க ஆ கொஞ்சம் எமெர்ஜென்சிங்ண்ணா வெளியில் போக வேண்டியது இருக்குது ஓகேங்ண்ணா ம் வந்துவிட்டீங்ளா சாரிங்ண்ணா முடியாது நாங்கள் இப்போ இல்லை கிளம்பிட்டோம் அவசரமாக போகிறோம் ம் ப்ளீஸ்ண்ணா இந்த ஒரு தடவை அட்ஜஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்பவுமே ஆர்டர் பண்ணுறவங்க தாங்க அடிக்கடி பண்ணுறவங்க தான் நீங்கள்தான் எங்களுக்கு எப்பவுமே டெலிவரி கொடுக்குறீங்க சரிங்களா ஆ ஆமாங்ண்ணா இந்த ஒரு தடவை பண்ணிக்கொடுங்ண்ணா ஆ ஆ ஆ அமௌண்டு கட்டியிருக்கேங்கண்ணா ஆ ஆமாங்க ஆ அந்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்பிவிட்றீங்களாண்ணா ஆ அந்த அமௌண்டு வந்து கூப்பன் மாதிரி கொடுத்துருங்க ஆ ஆமாங்க அப்போதான் நான் இன்னொரு தடவை ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாங்க ஆ ஆமாங்ண்ணா ஆ சரிங்ண்ணா சரி கொடுத்துட்றீங்களா இப்போவே அனுப்பிடுவீங்ளாண்ணா ஆ சரிங்ண்ணா சரி ஓகேங்ண்ணா சரி வச்சிடுறேங்ண்ணா ஆ சரிங்க ம்